சார் ஆட்டோ வருமா ஆலாங்குளம் வரைக்கும் போகணும் எவ்வளோ ஆகும் முந்நூற்றி நாற்பது ரூபாயா அவ்வளோலாம் தர முடியாது கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கள் ரஷ்ஷா இருக்குதுன்னு தெரிஞ்சி தாண்ணா ரஷ்ஷா இருக்குதுன்னு தெரிஞ்சி தாண்ணா ஆட்டோ ஓட்டுறீங்க பரவாயில்ல வாங்க கம்மியாக கேளுங்கள் கொஞ்சம் குறைங்க முந்நூறுருபாய் வேண்ணா தர்றேன் சரி சரி ஃபோன்பே ஜிபே மட்டும் பண்ணவா உங்குளுக்கு ஜி இல்லை எனக்கு இப்போது இப்போது கையில காசு இல்லை நீங்கள் ஜிபேல வாங்கிக்கோங்களேன் ஏன்னா ஜிபே சரி என்கிட்ட சில்லற இல்லை ஐந்நூறு ரூபாயா இருக்குது என்ன பண்ண சரி மாத்திக்கோங்கள் உங்ககிட்ட சில்லற இல்லையா சரி ஓகே